குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மார்னிங் டைம்ஸில் வந்து வெளியில் போய் விளையாட்றது டிவி பார்க்கறது வீடியோ கேம்ஸ் விளையாட்றது மொபைல் ஃபோன்ஸ் இது பண்ணுறதுதான் பெரும்பாலும் பண்ணுறாங்க ஈவினிங்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு வந்து போகிறாங்க பார்க்குக்கு போய் அங்க உள்ள குழந்தைகளோடு வெளையாட்றது இதுமாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கு பெறாங்க பெரும்பாலும் இப்போ உள்ளுர் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டியூசனெலாம் வந்துடுச்சு டியூசன் சென்டர் போகிறாங்க அதனால் அவர்களுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாகதான் இருக்குது இருந்தாலும் சில பேர் வந்து துணிஞ்சு கிரிக்கெட் டென்னிஸ் பேட்மிட்டன் போன்ற விளையாட்டுலெலாம் கலந்துக்கிறாங்க ஸோ அது அவர்களுக்கு ஒரு மிகப் பெரிய பொழுதுபோக்காக அமையுது இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கான இந்த பொழுதுபோக்கிற்கு கவெர்மென்ட் வந்து முன்வந்து சில விஷயங்கள் செஞ்சால் அது குழந்தைகளோடய எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கும் உடல் வலிமைக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்